இப்போ வந்து முதல் மாதிரி இல்லாமல் உலகம் வந்து ரொம்பவுமே மாறிட்டு தான் வருது அது எப்படினா முதல்லலாம் வந்து நம்மளுக்கு உணவு ஒரு துணி இல்லை நம்மளுக்கு தேவையான பொருள் எது வேணும்னாலுமே நம்ம வந்துட்டு போய் தான் வா அதாவது நம்மளாக போய் தான் வாங்குகிறமாரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னு ஒன்று எல்லார்த்து கையிலையுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான உணவு துணி எல்லாமே வந்து நம்ம அதில் ஆட்ரு பண்ணுறதுனால நம்ம வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்மளோட அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளோட வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க இப்போ பணப் பரிவர்த்தனை கூட அப்படி தான் நம்ம வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து நேர்ல தான் போய் ஒரு பணம் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கறதுனா கூட நேர்ல தான் போய் கொடுக்க முடியும் ஆனால் அது வந்து இப்போ கிடையாது மொபைல் ஃபோன்ல வந்து எங்கே இருந்தாலும் உலகத்தில் வந்து எந்த இடத்துல ரெண்டு பேர் இருந்தாலும் பணம் வந்து பரிவர்த்தனை செஞ்சிக்கலாம் கூகுள்பே ஃபோன்பே அந்தமாதிரி ஆப் மூலமாக அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில வந்து பஸ் வந்து கண்டெக்ட்ரு ட்ரைவர் ரெண்டு பேருமே இருப்பாங்கள் இப்போ வந்து கண்டெக்ட்ரு இருக்கிறதில்ல இன்னும் போகிற காலத்தில் வந்து ட்ரைவர் கூட இல்லாத நிலம வந்துடும் ஏன்னா எல்லாமே ஏஐ மாடல் ஆயிட்டு வரதனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செயல்பட்டுட்டு வருது இப்போ கார்ல வந்து முதல்லலாம் நம்ம வந்து நம்ம தான் ஓட்டிட்டு போகணும் காரை ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு போகிற இடத்த வந்து எந்த இடத்துக்கு போகணுமே எத்தனை கிலோமீட்ரு போகணுமோ அதை வந்து கார்ல வந்து செட் பண்ணிட்டோம்னா அதுவே நம்மளை வந்து எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் கொண்டுப் போய் விட்டுரும் இப்படி தான் இந்த உலகம் வந்து மாறிகிட்ருக்கு இன்னுமே மாறுறக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது